ஆ சொல்லுங்க மேம் ஆ சரிங்க மேம்

சரி ஓகே மேம் ரா போன முற ரா மெட்டீரியல்ஸ் கம்மியாக இருந்ததால் தான் மேம் அந்த மாதிரி ஆகிருச்சி இந்த மாதிரி அப்படி ஆக வேணாம் மேம் நான் தேவையான மெடீரியல்ஸ்ஸெலாம் எழுதிக் கொடுத்துர்றேன் அது மட்டும் வைங்க அப்புறம் ஆயில் இல்லை மேம் ஆயில் மட்டும்தான் மேம் நிறையா தேவைப்படுது அப்புறம் ஆ ஆளுங்களும் ஒரு இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் சொன்னால் நம்ம நல்லா பண்ணி கொடுத்துர்லாம் மேம் அது ஒன்றும் பிரச்சின இல்லை மேம் இல்லை இல்லை மேம் இந்த முறை ஆகாது மேம் சரிங் மேம் சரிங் மேம் இந்த முறை ஆகாது மேம் கண்டிப்பாக மேம் இந்த முறை அந்த மாதிரி ஆகாது மேம் நல்லா பண்ணிடலாம் மேம் ம் சரிங்க மேம் சரிங்க மேம் ஆ அஞ்சு பேர் வேணும் மேம் இன்னும் அஞ்சு பேர் இருந்தால் நல்லா பண்ணிடலாம் மேம் ஆ சரிங்க மேம் முடிச்சிடலாம் மேம் ஆ நானும் இப்போ பொருளெல்லாம் செக் பண்ணிட்டு அது குவாலிட்டிக்கேற்ற மாதிரி என்னென்ன பொருள் தேவையோ அதுக்கான ஆயிலு ஆளுங்களெலாம் எத்தனை என்ன வேணும்னு நானும் எழுதி கொடுத்துர்றேன் மேம் அது மட்டும் முடித்து கொடுத்துருங்க மேம் அப்போ நம்ம நல்லா பண்ணிடலாம் மேம் ஆடரை ஆ கண்டிப்பாக முடிச்சிடலாம் மேம் ஆ தேங்க்ஸ் மேம்